எனக்கு பிடிச்ச பாடகர் வந்து எஸ் பி பி அவர் வந்து ரொம்ப வருஷமாக பாட்டு லைனில் இருக்கார் எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸுக்கும் அவர் வந்து பாட்டு வந்து நல்லா பாடி அவர் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டாகியிருக்கு அதுவும் இல்லாமல் அவருடைய வாய்ஸ் நல்லா ஒரு என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும் எந்த ஒரு நம்ம சோகமாக இருக்கிறப்ப அந்த பாட்டை கேட்டாலும் சரி சந்தோஷமா இருக்கிறப்ப கேட்டாலும் சரி நல்லா ஒரு எனெர்ஜிட்டிக்காக இருக்கும் நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் அவர் எல்லா எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ்ட்டேயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாரு பிள்ளைங்க கிட்டேயும் சரி அவங்க கொழந்தைங்க கிட்டேயும் சரி எல்லார்ட்டேயுமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் ஒரு அப்பான்ற ஒரு இதே இருக்காது அவர்க்கிட்டே அவங்க பொண்ணுக்கு அவங்க பொண்ணை வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால அந்த அவர் பொண்ணை சின்ன வயசுலேயே படத்திலெல்லாம் பாட வைச்சிருக்காரு அதனால அவர் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா ஜானகி அம்மா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவர் அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் பாடுறது எல்லா பாட்டுமே வந்து மோஸ்ட்லீ ரஜினியோட வாய்ஸ் வந்து நல்லா செட்டாகும் அவருக்கு அதனால எனக்கு அவரை பிடிக்கும்